இப்போ வர ஸ்டுடெண்ட்ஸ் எல்லோருமே விவசாயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸோ விவசாயங்கிறது முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட விவசாயத்தை வந்து யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேறாங்க விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டு வருது ஸோ டெல்டா மாவட்டம்ன்னு பார்த்திங்கன்னா தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை இதுதான் சொல்கிறாங்க ஸோ விவசாயம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் எல்லா செயல்பாட்டுலேயும் இருக்கணும் ஸோ விவசாயங்கிறது நமக்கு வந்து விவசாயிகள் வந்து எவ்வளது பாடுபடுகிறாங்க அதை வந்து மக்களுக்குத் தெரிவிக்கணும் ஸோ நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் உள்ளவன் தான் அந்த விவசாயிகள் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அந்த எல்லா அனுபவம் எனக்கும் இருக்குது ஸோ விவசாயத்தை ஒரு முன்னுரிமையாக கொண்டு வந்து ஒரு சப்ஜெக்டாக வைக்கணும் ஒரு பாடத்தில் அதை மாணவர்களெல்லாம் படித்து பின்னாடி விவசாயம் எப்படி இருக்குது விவசாயத்தை அழியவிடக்கூடாது விவசாயங்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோருக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குக் கொண்டு வரணும் அது எப்படி சொல்கிறதுன்னா அது ஒரு பாடத்திட்டம் இல்லாமல் ஒரு செயல்முறைத் திட்டமாகவும் கொண்டு வரணும் ஸோ விவசாயத்தில் பாத்திங்கன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த டெக்னாலஜிலாம் இல்லாமல் நம்ம ஆரம்ப காலத்தில் விவசாயம் எப்படி இருக்குது இப்போ உள்ள விவசாயம் எப்படி இருக்குதுன்ட்டு அதை கொஞ்சம் நடைமுறை மாற்றி கொண்டு வரணும் விவசாயங்கிறது சும்மா சொல்கிறாங்க விவசாயனுட்டு அந்த விவசாயத்தில் இறங்கி பார்த்தாதான் விவசாயத்தில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்ட்டு நாம் உணருவோம் காலம்பர எழுந்திரிச்சு வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சி வயலில் உளுந்து தெளித்து பயிர் தெளித்து அதை விளைய வச்சு சந்தைக்கு எடுத்துச் சொல்கிற ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளோ பாடுபடுகிறான்ட்டு அது அணு அணுவாக அனுபவிக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ விவசாயத்தை யாரும் தயவு செஞ்சு ஒரு கேவலமாக பார்க்காதிங்க ஸோ விவசாயங்கிறது நம்மள்ள ஒன்று நம்ம குடும்பத்தில் ஒன்றா ஏற்றுப்போம் ஸோ எல்லோருமே விவசாய குடும்பத்துலேருந்து வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தான் எல்லோருமே இருக்காங்க ஸோ எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணாமல் யாரும் இருக்காதிங்க பெரிய பெரிய படிப்பு படித்தாலும் விவசாயத்தில் அட் லீஸ்ட் ஒரு ரெண்டு காலமாவது விவசாயம் பண்ணுங்கள் என்னோடய ஆழ்ந்த கோரிக்கை இதுதான் நானும் விவசாயம் பண்ணுறவன் தான் ஸோ நானும் ரெண்டு டிகிரி முடித்தாலும் விவசாயம் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன் விவசாயங்கிறது முதுகெலும்பு இந்தியாவோடய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க நம்ம நெல் விளைய வச்சால் தான் அடுத்தவன் சாப்பிட்றான் அந்த அடுத்தவன் சாப்பாட்டில் நம்ம பேர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க விளைய வைக்கிறது ஒருத்தன் அப்படின்ட்டு இருந்துவிடக்கூடாது ஸோ நம்ம விவசாயங்கிறது ஒரு தனி முக்கியத்துவம் கொடுங்க கேட்டுக்கொள்கிறேன்